ஹலோ ஈவண்ட் மேனேஜரா ஆ நான் வந்து எ எங்கள் வீட்டில் ஒரு ஃபங்க்ஷன் இருக்குது அதுக்கு டெக்கரேட் பண்ணனும் அதை பற்றி கேட்க தான் கால் பண்ணிருக்கேன் ஆ வளைகாப்பு ஃபங்க்ஷன் ஸோ அதுக்கு ஏற்ற மாதிரி அந்த பேபீஸ் இந்த இந்தந்த டெக்கரேஷன்மே பண்ணனும் ஆ பிங்க்கும் ப்ளூவும் மிக்ஸ் ஆன மாதிரி இல்லை பிங்க்கும் ப்ளூவும் கூட இது பண்ணிக்கலாம் பலூன் அந்த தீம்லே கொண்கிட்டு போகலாம் மேம்வோடய நேம் வந்து லட்சுமி ஃபுட்டும் ப்ரொவைட் பண்ணுவீங்களா நீங்கள் செட்டிநாடு டைப்பில் எங்களுக்கு ஃபுட்ஸ் வேணும் எல்லாமே இருக்கணும்

அ அதான் செட்டிநாடு டிஷ் எப்படி இருக்கும் இட்லி தோசை அப்புறம் பணியாரம் அந்த அந்த டிஷ்ஷஸ்லாம் இருக்கணும் எங்களுக்கு மதியானமும் அதே மாதிரி தான் வேணும் அப்பளம் அந்த எப்படி செட்டிநாடு சம அந்த டேஸ்ட்லேயே வேணும் எங்களுக்கு ஸோ அந்த மாதிரி கான்சப்ட் பார்த்துக்குங்க ஆ ஜூன் நயன் இது வளைகாப்பு ஸோ அதுக்குள்ளையும் எப்படியாவது ரெடி பண்ணிருங்கள் ஒன் டே நம்ம மீட் பண்ணி என்ன ஆ வாங்க